குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க நீங்கள் தேவிதாவா ஓகே டெல் மி யுவர் செல்ஃப் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா ஓகே ஓகே ம் சரிங்கம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர்ம்மா அதுக்கப்புறம் உங்களோட உங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பண்ணிங்கம்மா ஓகே சூப்பர் சூப்பர்ம்மா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு உங்களோட க்ராஜுவேஷன் எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்ம்மா அதுக்கப்பறமாக நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எங்கே லொக்கேட் ஆயிருக்கீங்க உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ம்மா ஓகே ஓகே சூப்பர் ஓகே சூப்பர் உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் கஸ்டமர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந் கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங் இருக்கும் அதுக்கப்பறமாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் மெயின்டன் பண்ணணும் அதுக்கப்பறமாக சால்ரி அதுங்க அந்த பே ரோல் க அதெல்லாம் வந்து நீங்கள் தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம்மில் நீங்கள் தான் ஒர்க்கவுட் பண்ணும் உங்களால் முடியுமா

ஆ உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் எவ்வளோ வாங்கிருக்கீங்கம்மா

கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் ட்வெண்ட்டி டூ கொடுக்குறோம் ட்வெண்ட்டி டூ வந்து இ பி பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் போகறதுக்கு மிச்சம் உங்கள் கையில் ட்வெண்ட்டி ஒன் கொடுக்குறோம் ஓகேவா ஓகேவா இந்த சால்ரி உங்களுக்கு ஆ டைமிங் வந்துவிட்டு உங்களுக்கு மார்னிங் நைன் ஓ க்ளாக் வருவீங்க வந்துவிட்டு உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிரும்மா

ஆமாங்கம்மா ஆமாம் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுறோம் கா உங்களுக்கு மெயில் வரும் நாங்கள் உங்கள் மெயிலுக்கு மெயில் பண்ணுறோம் நீங்கள் அப்போவிலருந்து நீங்கள் ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிலாம் ஓகே ஓகே ஓகே ஆ புரியல என்ன சொன்னீங்க ஆ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லன்ச் இங்கே ப்ரொவைட் பண்ணிருவாங்க அதுக்கப்பறமாக உங்களுக்கு வந்து கால் ரெமினரேஷன் வந்து நாங்களே போட்டுவிட்ருவோம் எவ்ரி மந்த் வந்து பண்ணிருவாங்க ஸோ அந்தமாதிரி உங்களுக்கு கம்பெனிலேந்தே நாங்கள் எல்லாமே பண்ணிக் கொடுத்துருவோம் அதற்கப் கண்டிப்பாக மீட்டிங் வந்து மந்த்லி ட்வைஸ் இருக்கும் சரிங்களா மந்த்லி ட்வைஸ் தான் இருக்கும் லோக்கலில் நாகர்கோவிலில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னொரு ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கன்டெக்ட் பண்ணுவாங்க மீட்டிங் எல்லாம் ஓகே ப்ரமோஷன்ஸ் ப்ரமோஷன்ஸ் ஓகே ப்ரமோஷன்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஜாப் பர்ஃபாமென்ஸ் பத் பொறுத்து உங்களோட ப்ரமோஷன்ஸ் இருக்கும்மா ஒரு டார்கெட் இருக்கும் அந்த டார்கெட்டை நீங்கள் எவ்வளோ குயிக்காக அச்சீவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபாமென்ஸ்க்கு தகுந்த படி நாங்கள் உங்களுக்கு அச்சீவ் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருப்போம் ப்ரமோஷன் கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு ஓகேங்களா சரி நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் ஆமாம் மெயில் பண்ணுறேன் நீங்கள் அதற்கப்பறம் வந்து அந்த டேட் படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ